லெவல் ஃபை நைன்டின் நைன்டின் சிக்ஸ் தேர்ட்டின் டூ நைன்டின் நைன்டீன் நைன்டி லெவல் ஃபை டூ தௌசண்ட் டூ ஒன் டூ தௌசண்ட் டொண்ட்டி ஒன் ஃபை த்ரீ டூ தௌசண்ட் டொண்ட்டி த்ரீ